ஹலோ

ஆ சொல்லுங்க ஆ ஆமாங்க ஆ ஆமாங்க ஆமாங்க இ சேவை மையம் தான் ஆமாம் ஆ அப்படிங்களா எப்போ தொலைஞ்சு போச்சு

எதாவது ஜெராக்ஸ் கீது வச்சுக்குறீங்களா ஜெராக்ஸ் எதுவும் இல்லையா அந்த இது ஆதார் அட்டையில் கொடுத்த ஃபோன் நம்பர் இருக்குதுங்களா இதே நம்பர் தானா சரி இது இப்போ இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு இந்த ஃபோ இந்த ஃபோனையும் கொண்டுக்கிட்டு பணம் ஒரு அறுபது ருபா கொண்டுக்கிட்டு ஆ ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கு கிட்டே வாங்க ஆதார் கார்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க ஆ ரேஷன் கார்டு ஆமாம் ரேஷன் கார்டு கொண்டாங்களேன் ரேஷன் கார்டு ஃபோனு போட்டோ ஒன்று பணம் அறுபது ம் இதை கொண்டாங்க நாளைக்கு கொஞ்ச நேரத்தில் ஒரு அரை மணி நேரத்திலே எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சினை இல்லை ஆ எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் சரிங்க சரி நல்லது